கிராமப்புறங்களிலிருந்து விளையாடுவதற்கும் நகர்புறங்களிலிருந்து விளையாடுவதற்கும் என்னென்ன வித்தியாசம்னால் நிச்சயமாக வித்தியாசம் இருக்குது ஏன்னால் கிராமப்புறங்களில் விளையாடுறதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் சிறந்தது அதே சமயம் நகர்புறங்களில் இப்போலாம் யாருமே விளையாடுவதே இல்லை அதனால கிராமப்புறங்களில் விளையாடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த கிராமப்புறங்களுக்கும் நகர்புறங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னனால் கிராமப்புறங்களில் விளையாடுறவங்க வந்து ரொம்பவே ஒரு இயற்கையோட சார்ந்து வயலில் விளையாடுவது இல்லாட்டி அவங்களுக்குனு தனியாக ஒரு சின்ன இடம் இருக்கும் அதில் விளையாடுவாங்க அதலாம் ரொம்ப ரொம்ப ஒரு கொடுத்து வச்ச ஒரு வாழ்க்கைனு தான் சொல்லணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னால் கிராமப்புறங்களில் விளையாடுவது இப்போது உள்ள குழந்தைகள் இளைஞர்களுக்கு வந்து ஒரு அப்புடினா என்னனு கூட தெரியாத நிலமைல தான் நாம் இருக்கோம் ஏன்னால் நகர்புறங்கள்லே இருக்கோம் நம்ம கிராமத்திற்கே செல்வது இல்லை விடுமுறை விட்டால் கூட சொந்த ஊருக்குலாம் இப்போலாம் யாருமே போகிறது இல்லை அதனால அங்கே உள்ள விளையாடுவது அதோடய சுற்றுசூழல் எப்படி இருக்கும்னே குழந்தைகளுக்குலாம் தெரியாது சிறுவர்களுக்கும் தெரியாமல் போயிடுது அதே சமயம் நகர்புறங்கள்லேருந்து விளையாடுவதற்கு வந்து முன்னாடிலாம் ஒரு விளையாட்டு அரங்கம் கூட சும்மாகவே இருக்காது எல்லாமே ஃபுல்லாகவே இருக்கும் எல்லா பக்கட்டும் விளையாண்டுகிட்டே இருப்பாங்க கோடை விடுமுறை விட்டால் சொல்லவே தேவைல்லை எல்லாருமே விளையாடிகிட்டே இருப்பார்கள் ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் விடுமுறை விட்டும் யாருமே அந்த விளையாட்டு மைதானத்துக்கு வந்து செல்வதே இல்லை முன்னாடிலாம் கிரிக்கெட் வந்து எல்லாருமே விளையாடுவார்கள் அப்போது வந்து எல்லாரும் விளையாண்டு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க மகிழ்ச்சியா இருப்பார்கள் எல்லா நண்பர்களும் அதே சமயம் இப்போ வந்து விடுமுறை விட்டும் யாருமே விளையாடுறத்துக்கே செல்வது இல்லை அப்படியே விளையாண்டாலும் அது வந்து ரொம் கொஞ்சம் நேரம் விளையாடுறாங்க அதோட போய்டறாங்க ஒரு மகிழ்ச்சியா விளையாட மாட்டேறாங்க யாருமே இப்போது வந்து எல்லாருமே செல்ஃபோன் கேம் தான் விளையாடுறாங்க இப்போது உள்ள சிறுவர்களெலாம் அப்போல்லாம் நம்ம வந்து வெயிலில் எப்படி விளையாண்டு நான் கிரிக்கெட்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் விளையாடுவோம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் விளையாடுவோம் சில சமயம் வெயில்லாம் அடித்தி நம்மளுக்கு அம்மை போட்டுல்லாம் நம்ம நான்லாம் படுத்திருக்கேன் சில சமயங்களில் அந்தமாதிரிலா விளையாண்டு இப்போது உள்ள சிறுவர்கள் குழ குழந்தைகள்லாம் பார்க்கும்போது வெளியே நாம் போக சொன்னாலுமே போகமாட்டேக்குறாங்க கேம் ஃபோன் செல்போன் கொடுத்தா செல்போனில் உட்காந்து கேம் மணிக்கணக்காக விளையாடுறாங்க இது தான் இப்போது உள்ள காலகட்டங்களில் நடக்குது இன்னும் உள்ள கா வர காலகட்டங்களில் வந்து யாருமே மைதானத்துக்கே சென்று விளையாட மாட்டாங்க போல அந்த சூழலுக்கு தான் நம்ம தள்ளிகிட்டிருக்கோம் இது தான் என்னோடய நகர்புறத்துக்கும் கிராமத்திற்கும் உள்ள வித்தியாசம்